டான்ஸ் எனக்கு நான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி ஸ்கூ ஸ்கூல்ல ஸ்கூல் இப்போ வரைக்கும் நா கா டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ்லையும் காலேஜ்லையும் பார் பார்ட்டிசிபேட் பண்ணுணது டான்ஸ் தான் இப்போ எனக்கு டான்ஸ் தான் உயிர் அது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டான்ஸ்னா எனக்கு உயிர் அது தான் எனக்கு எல்லாமே